நான் எந்த இசைக் கருவிகளையும் வாசித்தது கிடையாது ஆனால் வந்து இசைக் கருவிகளை வாசிக்க ரொம்ப ஆசை அதுலேயும் வந்துட்டு கிட்டார் வந்துட்டு ஆ வாசிக்கிணும் ரொம்ப ரொம்ப ஆசை அதில் வந்துட்டு நிறையா கிட்டார்ஸெல்லாம் இருக்குது அதெல்லாம் வாசிக்கிணும் ஆசை மொபைலில் வீடியோஸ்சில் எல்லா பார்ப்பேன் ஏஆர் ரகுமான் யுவன்சங்கர் அவங்கள் வ வாசிக்கிறப்பியும் ப்யானோ அதெல்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்க்கும் போதுதான் வந்து எனக்கும் வந்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கு அதெல்லாம் வாசிக்கிணும் சொல்லிட்டு